இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணினியை எடுத்துக்கலாம் கணினியில் வந்து தொழில்நுட்பமாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய நம்மளுக்கு பயன்பாடு இருக்குது கணினியில பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறவங்க அதாவது முக்கால்வாசி மக்கள் வந்து கணினியில் தான் வேலை பார்க்கறாங்க கணினி வந்து நம்மளுக்கு அதாவது முயற்சி பண்ணுறதுக்கு உதவும் முயற்சி பண்ணதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்துவதற்கு உதவும் இப்போ கணினி இல்லாத இடமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கணினி வந்து ஆரமித்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பெட்டி சைஸில் வந்தது இப்போ வந்து ஒரு கைக்குள்ளே வெச்சு கொண்டு போகலாம் அப்படி ஒரு லெவலுக்கு வரைக்கும் கணினி வந்துருச்சு கணினியில் மடிக்கணினியும் வந்துருச்சு மடிக்கணினியெலாம் நம்ம எங்கே வேணால் கொண்டு போகலாம் கணினியில் இருக்கற எல்லா சிறப்பம்சங்களும் இந்த மடிக்கணினியில் இருக்குது கணினி வந்து மிகவும் பயனுள்ளது ஏனால் அந்த கணினி வந்து நம்மளுக்கு உதவுது இப்போ கல்லூரி எடுத்துக்கிட்டோம்னாலும் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அதுக்குனே தனி ஒரு பாடமும் இருக்குது அந்த பாடத்தில் வந்து ஒரு இருபது கம்ப்யூட்டர் முப்பது கம்ப்யூட்டர் இல்லாத கல்லூரியே இப்போ கிடையாது இப்போ கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை அதுக்குன்னு தனி ஆசிரியர்கள் இருக்காங்க அதை எப்படி பயன்படுத்துவது அப்பிடின்னு சொல்லிக்கொடுக்கறாங்க மாணவர்களும் அதை கற்றுக்கிட்டு நிறையா இடத்துக்கு போகிறாங்க நிறையா பெரிய இடத்துக்குலாம் போகிறாங்க அதுக்கடுத்து கணினி இப்போ பள்ளி அளவிலையும் கணினி வந்துருச்சு அந்த கணினி வந்து மிகவும் மாணவர்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது பன்னெரெண்டாவது முடித்த மாணவர்களுக்கு மடிக்கணினின்னு சொல்லி ஒன்று கொடுக்கறாங்க அது வந்து அடுத்து அவங்க கல்லூரி போறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து மொபைல் ஃபோன் அதுவும் அறிவியல் ரீதியாகவும் நம்மளுக்கு உதவுது தொழில் ரீதியாகவும் உதவுது அதை வெச்சு நம்ம தொழிலும் பண்ணிக்கலாம் அறிவியல் ரீதியாக நிறையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏ யார்னாலையும் சொல்ல முடியாததை அந்த கையில் இருக்கற தொலைபேசி நம்மளுக்கு சொல்லும் தொலைபேசி வந்து சின் சின்ன அளவிலிருந்து பெரிய அளவு வரைக்கும் இருக்குது அது வந்து நம்ம இப்போ உ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுவாலிருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் அந்த மொபைல் ஃபோன் விற்பனையாகுது அதில் வந்து நம்ம கேட்டு கிடைக்காத விஷயமே இல்லை அதில் வந்து கூகுள் க்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு இணையம் இருக்குது அதில் வந்து நம்ம எதக் நம்மளுக்கு தெரியாத அதுக்கு தெரியாத பதிலே கிடையாது நம்ம எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அது எல்லா கேள்விக்கும் பதில் நம்மளுக்கு கொடுக்கும் அதுபோக நம்ம பொழுதுப்போக்குக்கு அதை யூஸ் பண்ணிக்கிலாம் தொழில்நுட்பத்துக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் அதை இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வேலைக்கு போகிறவங்க எல்லோருமே அதை வெச்சு தான் வேலையே செய்கிறாங்க இப்போ அது இல்லாத இடமே இல்லை அது இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்ன மாதிரி ஆயிருச்சு இப்போ சின்ன குழந்தையிலருந்து பெரிய பாட்டி வரைக்கும் அறுபது வயசு எழுபது வயது எண்பது வயது வரைக்கும் எல்லோருமே அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏனால் அவங்களாலலாம் வெளியே எங்கையும் போக முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படி இருக்கப்பட்சத்தில் இதை வெச்சு தான் அவங்க வீட்டில் பொழுதுப்போக்கு கழிக்கறாங்க ஒரு ஒருத்தவங்கள் அதிலையே வேலையும் பார்க்கறாங்க அதிலையே நிறைய பணம் சம்பாதிக்கறாங்க இணையத்தில் நிறைய இப்போ கம்பெனிஸ் வந்துருச்சு அவங்க வந்து நிறையா நிறுவனம் வந்துருச்சு அந்த நிறுவனம் எல்லாமே இப்போ நிறையா சலுகைகள் கொடுக்கறாங்க அதில் வந்து நிறையா சம்பாதிக்கறாங்க இந்த தொலைபேசியும் கணினியும் வந்து அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்பம் ரீதியாகவும் நிறையா பயன்படுது